எங்கள் ஊரில் வருடாந்திர திருவிழா ரொம்ப அதி ரொம்ப நல்லா நடைபெறும் நிறைய பேரு இது பண்ணி நிறைய மேளதாளம் கரகாட்டம் அப்படி அதுமாதிரி நிறையா பொம்மை அதுமாதிரி வச்சு வளையல் வண்டி வளையல் கடை பொம்மை கடை அதுமாதிரி நிறைய வச்சு செய்வாங்க அதை மாதிரி எங்கள் வீட்டுக்கு நிறைய பேரு வருவாங்க எங்கள் மாமா அத்தை அந்தமாதிரி வருவாங்க இப்போ அதை நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாகதான் இருக்குது அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோயிலை தென் கோயில் திருவிழாவில் நல்லா விளையாடிட்டு அங்கே இருக்கிற பசங்க எல்லாரையும் நல்லா பேசிட்டு எப்போடா மீட் பண்ணுவோம் அப்படீனு இருக்குங்களா அது திருவிழா அப்போதான் நிறைய பேரு வந்து அவங்க அவங்க விஷயத்த பகிருவாங்க சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே ஒன்றா வந்தால் இதை பார்க்கும்போது நம்ம இப்படி பண்ணோம்ல்ல நம்ம வருட வருடம் வரும்போது இந்த நினைவுகள் நம்ம இந்த இடத்துலதான் இது பண்ணோம் அது பண்ணோம் போன வருடம் இந்த வருடம் வந்து கொஞ்ச மாற்றமாக இருக்குது அப்படினு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கும்